எங்கள் ஊரில் வந்து ஒரு மைதானம் இருக்குது அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன ஜேம்ஸெல்லாம் வைப்பாங்க ஈவ்னிங் டைமெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாேரும் வந்து விளையாடுவாங்க அங்கே வந்து சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக அந்த வசதி மட்டும்தான் அங்கு இருக்குது ஒரு திருவிழா அப்படின் வரும்போது அங்கே நிறைய கேம்ஸெல்லாம் வைப்பாங்க பக்கத்து ஊர்லிருந்து நிறைய பேர் வந்து இங்கே விளாட்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இங்கே டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்குது ஹாஸ்ட்டலிருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்து தங்கிற மாதிரி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா கேம்ஸ்ஸுமே இருக்குது அதுக்கான எல்லா வசதியுமே இருக்குது ஒரு ஐந்நூறு ப ஐந்நூறு பேர் தங்கிற மாதிரி அங்கே ஒரு ஒரு ஸ்டேடியம் வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது